சார் இன்னிக்கு வந்து வாஷிங் ஐட்டம் தேவைப்படுது இல்லை சார் வாஷிங் ஐட்டம்

எனக்கு வந்து ஒரு ஒரு டசன் விம் பார் பன்னெண்டு பீஸும் சர்ஃப் ஒன் பீஸ் ம் ஹமாம் சோப் ஒரு டென் பீஸ் ம் லைஸால் லெமன் ஹாஃபு அரை லிட்டரில் மூணு கொடுத்துருங்க

இது டோட்டல் எம் எவ்வளோ சார் வருது எட்நூற்றி இருபது ரூபாவா ஓகே சார் உங்களது யுபிஐ ஐடி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து செண்ட் பண்ணிவிட்றேன் ம் ம் சொல்லுங்கள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ்

நைன் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஓகே சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ஸில் செண்ட் பண்ணிவிட்றேன் நீங்கள் வந்து என்னோடய அட்ரஸ்ஸை நோட் பண்ணிக்கோங்க ஃபோர் பை ட்வெண்ட்டி த்ரீ பிராட்டி குப்பம் ரோடு இஸ்மாயில் நகர் விழுப்புரம் அதுதான் சார் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள் நான் மேலலேருந்து கீழே வந்து வாங்கிக்கிறேன் ஆ ஓகே சார் பரவாயில்லை ஓகே சார்